இப்போ விலங்குகள் விலங்குகள் அப்படின்னு எடுத்து பாக்கக்குள்ளே விலங்குகள்லேந்து நமக்கு க கிடைக்கக்கூடிய பொருள் அப்படின்னா விலங்குகள் வந்து அந்த தோல் தோல் அது எதுக்காகன்னா நமக்கு மேளத்துக்காகது அது மேளம் அப்படிங்கிற போது நல்ல காரியம் கெட்ட காரியம் எல்லாத்துக்குமே அது வரும் இப்போ கல்யாணத்துக்கு மேளம் போடுறோம் ஒரு பண்டிகைன்னா மேளம் போடுறோம் அதனால அது ரெண்டுக்குமே ஆகுது விலங்குலேந்து கிடைக்கக்கூடிய அந்த மேளம் வந்து பொருள் வந்து நமக்கு யூஸ் ஆகுது ரெண்டாவது அந்த எலும்புல கூட போ நமக்கு பலன் கிடைக்கிது அது என்னன்னா அது ஒரு பாசி மாதிரியோ இல்லை கைவினை பொருள்களுக்கோ அதுலேந்து கூட கிடைக்குது இதை வந்து இன்னொன்று வந்து எப்படி சொல்லுறாங்கன்னா அதையே வந்து கொன்று பணமாக சம்பாதிக்கிறாங்க அது வந்து உற்பத்தி பண்டி காப்பாற்றி சம்பாதிக்கணுங்கிறது பரவால்லை ஆனால் கொன்று சம்பாதிக்கணுங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சோ இதா தெரியுது அதற்காக